ஹலோ சார் டிராவல்ஸ் ஏஜெண்டுங்களா சார் சிவகங்கை பேலஸுக்கு போவணும் எவ்வளோ ஒரு வாடகை கேட்பீங்க சரி பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டலாக இருக்குமா ஆ அப்போ காலையில் கிளம்புனா சாய்ந்தரம் எத்தனை மண்நேரத்துல போய் சேருவீங்க ஒரு ஒரு எட்டு மண்நேரம் பத்து மண்நேரம் ஆவுமா ஆ ஆ ஆ ஆ அப்படிங்களா பக்கத்தில் கோயிலுக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லை ஹோட்டலில் சாப்பாடுலாம் கம்ஃபர்டபுலாக இருக்குமா

என்னைக்கு என்னைக்கு வர்லாங்க உங்களை கான்டக்ட் பண்ணலாம் ஆ எல்லா இடமும் சுற்றி காட்டுவீங்களா

ஆ அங்கேருந்து அங்கேருந்து திரும்ப எவ்வளோ தூரங்க அங்கேருந்து திரும்ப அங்கேருந்து எவ்வளோ தூரமாக இருக்கும்

நாளை நாளை காலையில் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா

சரி நாங்கள் நாங்கள் வந்து ஃபோன் அடிச்சிவிட்டு வரோம் வாங்க போய் ஒரு நாளைக்கு போயிவிட்டு வந்துர்லாம் காலையில் கிளம்புனா சாய்ந்தரம் நைட்டு வந்துர்லாம்ல ஆ சரிங்க நான் ஃபோன் பண்ணுறேன் ஆ சரிங்க